நான் வீட்டில் லீவில் யூடியூப் பார்த்து நிறைய ரெசிப்பிலாம் செஞ்சிருந்தேன் அப்போ வந்து குலோப் ஜாமு லட்டு இது மாதிரி மிக்ஸரு இது மாதிரி நிறையா ஐ ரெசிப்பி எல்லாம் செஞ்சிட்டு அப்புறம் பாதுஷா செய்யணும் யூடியூப் பார்த்து செய்யணும்னு செ அந்த பாகு இதெல்லாம் இது செஞ்சிகிட்ருந்தேன் அப்போ வந்து குலோப் ஜாம் செஞ்சிட்டு அந்த பாகில் நெறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கள் பாகு பாகில் அந்த உருண்டை எல்லாம் போட்டோன்னே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கள் அப்போ நான் செஞ்ச பாகு அது உடையவே இல்லை அப்பறம் குலோ இது குலோப் ஜாம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கொடுத்தப்ப நல்லாருந்துச்சி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கள்அப்பா அம்மாவுக்கு கொடுத்தேன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கள் அப்பறம் பாதுஷா செஞ்சு செய்ய தான் ட்ரை பண்ணேன் அது என்னால் முடியல அதனால் யூடியூப் பார்த்து மறுபடியும் செய்யணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அது மறுபடி செய்யணும்